எனக்கு வந்து எழுத்தாளர் ஜுஜா சுஜாதாவை ரொம்ப பிடிக்கும் அவங்க எழுதுன நெல்லிக்கனி குடும் கூட்டுக் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்கிறத அவங்க அதில் எழுதிருப்பாங்க எழுதிருக்காங்க நாங்கள் வந்து கூட்டுக் குடும்பம் இருந்தால் நம்மளும் நல்லாருப்போம் நம்மளுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்கள் வர்றவங்களுக்கும் தாத்தா பாட்டி சொந்தங்கள் அத்தை மாமா எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் வந்து சில அவங்கவுங்களுடைய கருத்துக அவங்கவுங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க அப்போ நல்லா நிறைய கற்றுக்கலாம் பிள்ளைங்க எல்லா எல்லாமே எல் வெளியில் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க வந்து புக்ஸுங்க கற்று ப எழுதுற எழுத்தாளருங்க வந்து புக்குங்க புக்கு எழுதும் போது அதில் உள்ள விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் ரெண்டாவது கூட்டுக் குடும்பமாக இருக்கும் போது தாத்தா பாட்டிங்க சொல்றக் கதைகள் அதெல்லாம் வந்து நல்லாருக்கும் அத வந்து கேட்டு பிள்ளைங்க வளர்ந்தால் நல்ல ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க